கடைக்காரரே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பனாகுது நோட்டெல்லாம் இருக்கா கடையில் ம் எனக்கு ஒரு பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அஞ்சாம் கிளாஸ் போகிறான் சின்ன பிள்ளை எல்கேஜி தான் போகுது ஆ அதுதான் அந் ஆ அதெல்லாம் கொஞ்சம் காமிங்க எல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது ஆ ஆ கொஞ்சம் மாடலாக இருக்கற மாதிரி எடுத்துக் காட்டுங்களேன் ம் ம் இதில் பச்சை கலர் இருக்கா ஆ ஆ சரி இல்லை பெருசாக காட்டுங்க பெருசாக கொஞ்சம் ஆ பிள்ளைங்கள் நிறைய எழுதுற மாதிரி ஆ ஆ ஆ இந்த ஸ்லேட்டிலேயே பக்கத்தில் வந்து கணக்கெல்லாம் போடுறதுக்கு இந்த ஆணி மணி சட்டம் மாதிரியெலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்தமாதிரி ஸ்லேட் இருக்கா ஆ ஆ அந்தமாதிரி ஆ அப்போ இதில் ஆ பிள்ளைக்கு பச்சை கலர்னால் பிடிக்கும் அப்போ அந்த கலரில் ஒன்று ஒரு ஸ்லேட் எடுத்து வச்சுக்கோங்க ஆ ஆ ஆமாம் நோட்டு அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் இரநூறாம் பக்கம் நோட்டில் வந்து லைன் போட்டது லைன் போட்டதில் ஒரு அஞ்சு நோட்டு கொடுங்க ஆ நல்ல கம்பெனியாக பார்த்துக் கொடுங்க ஆ அப்போ அதுலேயே ஒரு அஞ்சு நோட்டு கொடுத்துருங்க இது பேக்கெல்லாம் இருக்கா பேக்கு ஆ சரி ஆ சரிங்க இந்த பேக்கு சின்ன பிள்ளைங்களெலாம் இந்த பொம்மை வைச்ச மாதிரி உள்ள பேக்கு ஆ அதில் பொண்ணு பொண்ணுக்கு ஆ ஆமாம் அந்த மிக்கி மவுஸ் போட்டதில் கொஞ்சம் எடுத்து காமிங்க அதில் கொஞ்சம் வெரைட்டி எல்லாம் எடுத்து காமிங்க ஆ ஆ ஆமாம் ஆ எனக்கு கொஞ்சம் அந்த பிங்க் கலர் பேக்கை கொடுங்க அந்த பிங்க் கலர் மிக்கி மவுஸ் வச்சுருக்குல்ல அந்த பேக்கு ம் வேறு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ஸெல்லாம் இருக்கா ஜாமெட்ரி பாக்ஸ்ஸு ஆ சரி ஆ ம் ஆ ஆகுது அந்த நல்லா குவாலிட்டியாக இருக்கற மாதிரியா எனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுங்க நல்ல சின்ன பிள்ளைக்கு ஆ நல்லா பிடிச்சிருக்க மாதிரி ஆ ஆ அப்போ இதே இருக்கட்டும் இந்த இந்த ஜாமெட்ரியே எடுத்துக்கோங்க ஆ அதுமாதிரி பையனுக்கும் ஒரு ஜாமெட்ரி வேணும் பையனுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொம்மையெல்லாம் போட்டிருக்க மாதிரி ஜாமெட்ரி ஆமாம் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி ஒன்று எடுங்க ஆமாம் ஆமாம் அவனுக்கும் பச்சை கலர் ஆ அந்த அப்போ அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எடுங்க ஆ பையனுக்கு ஒரு பேக்கு பார்க்கலாமா ஆ ஆ பையனுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுங்க பேக்கு இந்தமாதிரி கார் படம் பொம்மை படம் போட்டமாதிரி அவனுக்கு கொஞ்சம் பெரிய பேக்காகவேதாங்க ஆ ஆ அப்போ அந்த பேக் ஓகே ஆ இதோடய ரேட் என்ன ஆ சரி

ஆ உங்கள் கடையில் தான் எல்லாம் வாங்குவேன் அதனால் தான் கொஞ்சம் பார்த்து போடுங்க

ஆ இல்லை இன்னும் கொஞ்சம் நோட்டு வாங்கணும் ஆ அந்த லாங் சைஸ் நோட்டில் ஒரு இரநூறாம் பேஜ்ஜு ஒரு நாலு நோட்டு கொடுங்க மற்றபடி பென் பாக்ஸ் செட் மொத்தமாக பென் இருக்குமா

இங் பால் பாயிண்ட் பென் ஒரு இது கொடுங்க இங்கு பென் ஒரு ரெண்டு பென்னு கொடுங்க ஆ இது ஆ இங்க் பாட்டில் ஒன்று கொடுங்க அடுத்து பென்சில் பாக்ஸ் ஒன்று அப்ஸரா அப்ஸரா எடுங்க அடுத்து வந்து வேறு எரேஸர் ஒரு பாக்கெட் எடுத்து வைங்க அடுத்து வாட்டரு பாட்டில் ஒரு ரெண்டு வாட்டரு பாட்டில் ஆமாம் பிங்கு க்ரீனில் எடுத்துடுங்க ஆ லஞ்சு பேக்கும் பிங்க் க்ரீனில் ஒரு ரெண்டண்ணம் ஆ மொத்தம் எவ்வளோ ஆச்சு

ஆ இந்தாங்க ரொம்ப நன்றி

ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக